தமிழ்நாட்டில் உள்ள உள்ளூர் வணிகம் மற்றும் ஒன்றுக்கொன்று ஆதரவளிக்கும் வகையில் உள்ளது என்றால் லோக்கல் மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் ஆகட்டும் பால் வியாபாரம் ஒரு டீ வியாபாரம் ஒரு ஹோட்டல் வியாபாரம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சி ஒரு தொழில் ரீதியான உள்ள வியாபாரங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று பார்த்தீங்கன்னா சின்னச்சின்ன விஷயத்துல தொடர்புடையதாகவே இருக்கின்றன ரெண்டாவது மக்கள் மத்தியில் ஒன்றுக்கொன்றும் நல்ல முறையில் தொழில் ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் மற்றவர்களுக்கு நல்ல பயனுள்ள வகையில் சிறந்த சிறந்த சின்னச் சின்ன தொழில்களும் கைத்தொழில்களும் சிறந்த முறையில் மக்களுக்கு பங்களிக்கின்றன இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தொழில் நடக்கும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலையும் ஒன்றுக்கொன்று நல்ல விஷயங்களும் ஆகட்டும் தொழில் ரீதியான இருக்கிற மற்ற விஷயங்களும் சரி வியாபார ரீதியான உணவு தொழில் மற்ற இருக்கும் தொழில்களில் ஒன்றுக்கொன்று மிகத் தொடர்புடைய சின்னச்சின்ன விஷயங்களிலும் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன